ம் யாருங்க

ஆ சொல்லுங்க மேம் ஆ ஆமா மேம் ஆ பண்ணுறோம் மேம் நீங்கள் இங்கே எப்போதும் வரலாம் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் எல்லா வெஜிடேபல்ஸுமே இருக்குது மேம் வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் முள்ளங்கி முட்டக்கோஸு எல்லா ப்ராண்டுமே இருக்குது மேம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கறிங்கன்னு சொல்லுங்கள் ஆ ஓகே மேம் கண்டிப்பாக பண்ணி தருவோம் மேம் நீங்கள் எவ்வளோ வாங்குறிங்களோ அந்த அளவுக்கு டிஸ்கௌண்ட் உண்டு மேம்

அப்படி ஆகலனா நீங்கள் வந்து டேரக்ட்டாவே வாங்க்கிலாம் மேம் நாங்கள் டோர் டெலிவெரியும் பண்ணுறோம் உங்கள் விருப்பம் தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வந்து வாங்க ஓகே சார் வாங்க வாங்க